சார் வணக்கங்க நீங்கள் வாழைப்பலம் வியாபாரம் பண்ணுறீங்களாங்க தோப்பாக வைச்சுருக்கீங்களா எல்லாப் பழமும் உங்கள் கிட்ட கிடைக்குங்களா கற்பூரவல்லி ரஸ்தாளி பூவன் எல்லாமே எப்படிங்க தார் ரேட்டுங்களா எப்படிங்க கிலோ கணக்குங்களா ம் கிலோ எவ்வளவுன்னு கேட்டால் கொடுப்பீங்க இல்லை கடைக்கு தாங்க நான் மதுரையில் கடை வைச்சுருக்கேங்க நாங்கள் ஆ மதுரை திருச்சி இதுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு தாங்க நாங்கள் வண்டியில் வந்து ஏற்றிக்குவோம் ஏற்றிக் கடையில் இறக்கிக்கிட்டு அப்புறம் மீதி பழத்த கொண்டுப் போயி கடைக்கு கடை இதைக் கொடுத்துருவோம் ரஸ்தாளின்னால் ஒரு இருபது தார் வாங்குவோங்க கற்பூரவல்லி இருபது தார் பூவன் இருபது தார் செவ்வாழை நேந்திரம் இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு இருபது தார் முப்பதுத் தார் எடுப்போங்க எங்கள் கடையில் வைச்சிருந்து மீதியை என்ன ரேட்டு வருது ஒரு தார் எடுத்தால் தார் கணக்கில் ஒரு நூறு பழம் இருக்கும் ஒரு தாரில் வச்சு என்ன ரேட்டு வருங்க சரிங்க சரி சரிங்க ஆ அதுதான் அதுதான் கேட்கறேங்க ஏங்க நாங்கள் தான் மெனக்கெட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்து வேலைப் பார்க்கறோம் இல்லைங்க எங்களுக்கு ஏதாவது பத்து ரூபா கிடைக்கணும் இல்லைங்க அது தான் கொண்டாந்து மொத்தமாக நீங்கள் தோட்டத்தில் அவர்கிட்ட பேசிட்டால் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அதுக்கு தான் கேட்கறேங்க ஆ சரிங்க ஆட்டோவில் வர்றேங்க ஆட்டோவில் தான் வந்து எடுக்கணுங்க அதுதான் பாக்கி எல்லாம் சொல்ல மாட்டோம் கையிலையே காசுக் கொடுத்துருவோங்க ஆட்டோவில் வந்து எடுத்துக்கிறோங்க ஆ சரி சரிங்க ஆ சரிங்க

ஆ மொ மொதல் நாளே சொல்லிடுவோங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுவோங்க இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் எடுப்போங்க அதெல்லாம் முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுவோங்க உங்களுக்கு இது மாதிரி இந்தப் பழம் வேணுங்க ரஸ்தாளி வேணுங்க கற்பூரவல்லி வேணுங்க செவ்வாழை வேணுங்கன்னு கொ சொல்லிடுவோங்க ஆ ஆமாங்க

ஆ சரிங்க

இலையும் இலையும் கிடைக்குங்க இலை அது மாதிரி ஒரு க ரெண்டுக் கட்டு மூணுக் கட்டு ஏன்னால் ஃபங்க்ஷனுக்கு கேட்பாங்கள்ல இலை ஆ சரிங்க அது மாதிரி இலையும் வாழைப் பழமும் சேர்ந்தாப்ல வாங்கிக்கிறோங்க நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வர்றோங்க ம் சரிங்க